எங்கள் பகுதியில் எனக்கு தெரிஞ்சி விளையாட்டு வீரர்களுக்கு மறுவாழ்வு வசதி என்பது இருக்கும் பட் வந்து சரிவர செயல்படுறதில்ல திருவண்ணாமலை டிஸ்ட்டிக்கை பொறுத்தவரைக்கும் பொதுப்பணித்துலை பொதுப்பணித்துறை அமைச்சர் இப்போ அவரு வந்து எவா வேலு அவருதான் வந்து தமிழ்நாட்டின் பொதுச்ச பொதுத்துறை பொதுநலத்துறையோட அமைச்சர் பட் அவருதான் வந்து திருவண்ணாமலை அவரு வந்து திருவண்ணாமலைய சேர்ந்தவர் தான் ஸோ அவரு அவரு கையில் தான் எல்லாமே இருக்குது ஸோ அவரு நினைச்சா வந்து நல்லபடியாக பண்ணலாம் பட் வந்து இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னா கலெக்ட்ரு ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்குது இது வந்து அந்தளவுக்கு வந்து விளையாட்டு வீரர்களை மதிச்சி பண்ணுறமாரி ஒன்னும் தெரியல ஆனால் எங்கள் சைடும் இருக்குது இதில் வந்து அதுக்காக வந்து விளா எதோ ஒரு விளையாட்டை விளையாட செஞ்சி இதனால் காயப்பட்டு இதுமாரி விபத்துக்குள்ளானவங்க நிறைய பேரு இருக்காங்க அவங்கள்லாம் நிறைய வசதியை வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றமாரி சொல்கிறாங்க பட் ஆனால் அதை எங்களுக்கு பற்றி கரெக்டாக எதுவும் தெரியல பட் ஆனால் எங்கள் திருவண்ணாமலையில் இருக்குது